நீரிழிவு நோயானது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் ஒரு வித உயிர்கொல்லி நோயாகும் இதனை அறிவதற்கு சில அறிகுறிகள் காணப்படும் குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கும் நபர் சிறுநீர் கழிக்கும் பொழுது